செடி வந்து பொதுவாக நம்ம ஊர் மண்ணிலே நல்லாதான் வளரும் ஆனால் வந்து நல்லா வளரும் அப்படின்னா செம்மண் இருக்குதுல அந்த மண்ணை பயன்படுத்துனால் செடி வந்து இன்னும் நல்லா வளரும் நம்ம இப்போ செடி வாங்க போகிற இடத்துலலாம் பார்த்துருக்கோம்ல அந்த மண்ணை வந்து ஒரு சிகப்பா இருக்கும் அந்த மண்ணிலதான் வச்சு நமக்கு எந்த செடியாக இருந்தாலும் கொடுப்பாங்க ரோஸ் செடியாக இருக்கட்டும் காய்கறி செடியாக இருக்கட்டும் இல்லை மரக்கன்றா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சிகப்பு மண்ணில வச்சு தான் வந்து நமக்கு வந்து தருவாங்க அந்த மண்ணை வந்து நம்ம வந்து குழி நோண்டி அந்த செடி வைக்கிறப்போ அந்த மண்ணை கொஞ்சம் வந்து அதில் கொட்டி நல்லா மூடிவச்சு வச்சோம்னா அந்த செடி நல்லா வளரும் நார்மலாகவே மண் வந்து நல்லா கிளறி விடணும் எப்படின்னா ஒரு கடினமாக இல்லாமல் இந்த கல் வேற எதாவது இந்த க்ளாஸ்ஸு அதெலாம் வந்து மணல்ல இல்லாமல் நம்ம என்ன பண்ணும்னா மண்ணை நல்லா வந்து கிளறி விடணும் கிளறி விட்டு நல்லா ஒரு சமதளமாக எப்படி சமதளமான எப்படின்னா ஒரு இந்த குண்டு குண்டாக அந்த கட்டை கட்டையாக இல்லாமல் மணலை நல்லா வந்து அப்படே மென்மையாக அந்த ஒரு பக்குவத்தில் நல்லா கிளறி விட்டு அந்த குழி நோண்டி நம்ம செடியை வச்சு அதுக்கும் உள்ள செம்மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி வச்சோன்னாவே வந்து நல்லாவே வந்து செடி வந்து வளரும் அப்புறமே இந்த மணல் இருக்கில்லையா மணல் அதையும் வந்து அப்படே வந்து மேலே வந்து நல்லா வந்து தூவணும் தூவினாலே செடி நல்லா வளரும் உரம்னா நாங்கள் பொதுவாக வந்து இந்த இயற்கையான உரம்தான் பயன்படுத்துவோம் இந்த செயற்கை உரம்லாம் வந்து பயன்படுத்தமாட்டோம் இந்த யூரியாவெலாம் வந்து நாங்கள் அவ்வளவா பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா அது வந்து செடி வந்து வளருமே தவிர ஆனால் நமக்கு வந்து பலன் கொடுக்காது பலன்னால் காய்லாம் மொட்டெல்லாம் வந்து வைக்காது செடி வளரும் அவ்வளோ தான் நல்லா பெருசாக நீட்டாக பெருசாக வளரும் ஆனால் நமக்கு அந்த காய் கனி இந்த இதெலாம் வந்து நமக்கு வந்து தராது அதனால் நாங்கள் வந்து செயற்கையான உரம்லாம் பயன்படுத்த மாட்டோம் இயற்கையான உரம் தான் பயன்படுத்துவோம் இந்த மாட்டு சாணம்தான் ஆ மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா காய வச்சு அதை வந்து நல்லா பதப்படுத்தி அப்புறம் இந்த வேப்பங்கொட்டை இருக்குதுல்ல அது அதை நல்லா காய வச்சு அதையும் அதில் வந்து கலந்து ஒரு கலந்து வெயில்ல நல்லா காய வச்சு ஒரு நல்லா பொல பொல பொலன்னு ஒரு உரம் மாதிரி ஆக்கி அதைதான் வந்து நாங்கள் தூங்கு தூவுவோம் அது வந்து அவ்வளோ எஃபெக்ட்டாக இருக்கும் நீங்களே வேணா பாருங்கள் இப்போ வந்து ஒரு செடி வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு வச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஏதோ ஒரு செடியை வச்சிருக்கீங்க அந்த செடி வந்து நல்லா காஞ்சு போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாட்டு சாணம் இருக்குதுல அதை எடுத்து அந்த செடிக்கு மேலே அப்படே வைங்களேன் வை வச்சிப் பாருங்கள் அப்படி முளைக்கும் செடி அப்படியே அந்த அந்த சாறு உள்ள இறங்க இறங்க அந்த செடி வந்து நல்ல ஊட்டமாகி அந்த காஞ்ச செடியே வந்து அப்படே நல்லா சூப்பராக வந்து துளிர்த்து வரும் இதை வந்து நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா போன வாரத்தில் ஒரு செடி வச்சாங்க ஒரு ரோஸ் செடி வச்சாங்க அந்த செடி என்னாயிடுச்சின்னால் காஞ்சு போயிடுச்சு நாங்களும் டெய்லியும் காலையிலையும் தண்ணி ஊற்றுவோம் சாய்ந்தரமும் தண்ணி ஊற்றிட்டுதான் இருக்கோம் இருந்தாலும் அந்த செடி வந்து காஞ்சு போயிடுச்சு அப்புறமேதான் எங்கள் அப்பா சொன்னாங்க மாட்டு சாணம் வையி அந்த செடி மேலே வந்து வையி நல்லா ஈரமாக இருக்கப்போ அது வந்து நல்லா உள்ள இறங்கி அதுவே வந்து செடி நல்லா வளரும் அப்புடின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ம்ஹும் எங்கள் அப்பா சொன்னாங்க உடனே எங்கள் அம்மாவும் என்ன பண்ணாங்க அந்த இதை வந்து உள்ள வச்சு வச்சாங்க பார்த்தா செடி வந்து அப்படி வளருது நல்லா சூப்பராக வேகமாக சர சர சர சர சரன்னு அதுபாட்டில அழகா வளர்ந்துட்டு நல்லா துளிர்த்து வந்துட்டு இப்போ அது வந்து பூவே பூக்குதுன்னால் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வளருது அதனால் நம்ம இயற்கையான உரத்தை வந்து பயன்படுத்துனாலே போதும் அது தெ தென் செடி வந்து தானாகவே நல்லா சூப்பராக வந்து வளரும்